இந்த ஸ்மார்ட் ஃபோனு ஃபோனை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலெலாம் எங்கேயாச்சுதான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலியும் இருக்குது என் பேர பிள்ளைங்கள்லாம் அஞ்சாவது படிக்கும்போதே ஃபோனை வெச்சுட்டுருக்கு என்ன பண்ணுறது காலம் வந்து அப்படி மாறி போயிட்டு தொழில்நுட்பம் முன்னாடியெலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபோனிருக்கும் நூறு வீட்டுக்கு ஐம்பது வீட்டுக்கு ஒரு தடவை இருக்கும் அவள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சேதியை மட்டும் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூச்சுட்டால் ஃபோனு மூச்சு நின்றா ஃபோனு அப்படின்னு எல்லா இடத்துக்கும் ஃபோன் வந்துட்டு இருக்குது அப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலியும் இந்த நெட்டு டச்சி ஃபோனு எல்லாம் வந்துட்டுங்க எல்லாம் அதை வெச்சு சுற்றி கிட்டிருக்குங்க நிறையா விஷயம் நான் அமேரிக்கா போகிறதுனாலும் டபக்குனு புக் பண்ணிகிறானுங்க என்னோட தங்கச்சி பொண்ணு அமேரிக்காவில் தான் இருக்குது அமேரிக்காவுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டை ஃபோனிலே பண்ணிகிறானுங்க சாப்பாடு கேட்டால் வீட்டுக்கு உடனே வந்துடுது எல்லாமே வீட்டுக்கு உடனே வந்துடுது அவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துட்டுங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடைக்கு பணமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லாமல் போயிட்டு முன்னாடி பணத்தெலாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜவுளி கடைக்கு போனால் நிறையா பணத்தை எடுத்துகிட்டு போனால் திருட்டு போயிவிடும் அப்படி இப்பெலாம் அதெல்லாம் இல்லைங்க ஃபோனிலயே பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே எல்லாம் பேசிறாவோ போன்லேயே அனுப்பிறாவோ ஃபோனை காமிச்சு என்னமோ பணம் வந்துட்டான்னு கேட்கறாருவோ உடனே பணம் வந்து வந்துடுது ஏன்னால் அப்படியே அப்படி தான் வந்து எல்லாமே வளர்ந்துகிட்ருக்கு இது இது முன்னேற்றமென்னு சொன்னாலும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோனால் மக்கள் குட்டி சுவரா போயிகிட்ருக்குங்க அது தான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது